அரிசி டீலர்ஸுங்ளா நாங்கள் கஸ்டமர் பேசுகிறங்க அன்னூர்லேர்ந்துங்க பெயர் ரஞ்சிதாங்க இல்லைங்க புதுசுங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் எடுத்துருக்காங்க அதனால இந்த நான் இது கொடுத்தாங்க நீங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணுறிங்கன்னு எங்களுக்கு வந்து அரிசி வந்து சாப்பாட்டு அரிசிங்க டீலக்ஸ் பொன்னி வேணுங்க எவ்வளோ ரேட்டுங்க பழைய அரிசி எனக்கு கொஞ்சம் மூவாயிரம் டு நாலாயிர ரூபாய்குள்ள வர மாதிரிங்க அதில் டீலக்ஸ் பொன்னி ம்

புதுசு நாலாயிரங்ளா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஓ அப்படிங் இதை விட கொஞ்சம் வில கம்மிங்கிறிங்ளா இல்லைங்க எங்களுக்கு டீலக்ஸ் பொன்னி தான் வேணுங்க மெயினா ஒரு பத்து மூட்டை வேணுங்க இது எதோ நம்ம இது தீபாவளி வருதுங்க எதாவது தீபாவளி ஆஃபர் வச்சிருக்கீங்களா அப்படிங்ளா சரிங்க ஃபைனலாக எவ்வளோ ரேட் வருதுங்க பழையரிசி சரிங்க சரிங்க அப்போ எங்களுக்கு ஒரு பத்து மூட்டை வேணுங்க சரிங்களா

ஆ நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேங்க சரிங்ளா டீலக்ஸ் பொன்னிங்க நீங்கள் ம் சரி

சரி ம்